தமிழர்களுடைய வீர விளையாட்டு வந்து ஜல்லிக்கட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் அப்படி சொல்லுவாங்க மாட்டை அடக்குவது வந்து பண்டைய காலங்கள்லிருந்து தமிழ்நாட்டில் வந்து பின்பற்றப்பட்டு வருது இந்த சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்கள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது வட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாதிரியே மஞ்சுவிரட்டு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டாடுவாங்க அதுவும் ஜல்லிக்கட்டு மாதிரியே இருக்கும் மலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து வேட்டையாடுவது தேன் எடுக்கிறது தினைமாவு ரெடி பண்ணுறது அப்புறோம் வந்து கிழங்கை வந்து நோண்டி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க அங்கே இருக்கறவங்களை வந்து குறவன் குறத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள அவுங்க சார்ந்து இருக்கக்கூடிய மலைப்பகுதியை வந்து என்ன சொல்வாங்கன்னால் குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முல்லை அப்படின்னா காடும் காடும் சார்ந்த பகுதி வருது அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே புல்வெளிகளெலாம் நிறையா இருக்கிறதினால மாடு மேய்க்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கால்நடைகளை எல்லாம் மேய்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் மருதம் அப்படின்னா வயல் சார்ந்த இடோம் பயிர் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறது இந்த மாதிரியான விஷயல்லாம் மருதத்தில் செய்வாங்க நெய்தல் அப்படின்னா கடலும் கடலும் சார்ந்த இடமும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது மீனை காய வைக்கிறது மீனை விற்கறது இந்த மாதிரியான வேலைகளெலாம் செய்வாங்க அப்புறம் பாலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ஒரு வறண்டப் பகுதி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிசா எதுவும் விளையாது ஆனால் அங்கே இருக்கக் கூடிய சில தாவரங்கள் மட்டும் சாப்பிட்றதுக்கு தகுந்ததாக இருக்கும் இப்படித்தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த நிலங்களெலாம் வந்து அஞ்சு வகையாக பிரிச்சுருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஒவ்வொரு நிலத்துக்கு ஒரு ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை இருக்கும் ஒன்று ஒன்றுத்தோட ஒன்று வேறுபட்டிருக்கும் அங்கே இருக்கக் கூடிய மக்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய உணவு முறை அவங்க இசைக்கக்கூடிய இசைக்கருவி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் பாலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய உடை எல்லாம் வந்து ரொம்ப தளர்வாக அந்த அங்கே இருக்கக்கூடிய வெயிலை வந்து தாங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் குறிஞ்சியில் இருக்கக் கூடிய மக்களுடைய உடையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த விலங்குத் தோலால் செய்யப்பட்டுருக்கும் ஏன்னால் குளிரெல்லாம் தாங்கணும்மில்லியா அந்த மாதிரி இதுமாதிரி ஒவ்வொருத்தருடைய மக்களுடைய உடை உணவு பழக்கவழக்கம் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும்